தஞ்சாவூர் கோவில சுற்றி பார்த்துட்டு வரும்போது அங்கே தலையாட்டி பொம்மை இருக்கும் மண்ணால் செஞ்சது கையால் செஞ்சது அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே ஊட்டி கொடைக்கானல் போனோனா அங்கே பூ தான் ஃபேமஸு பூ ரோஸு இதலாம் நல்லாயிருக்கும் அப்டியே காஞ்சிபுரம் போனோம்னா காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு நல்லாயிருக்கும் புடவைங்க எல்லாம் அப்டியே மதுரையிலேயும் போனால் மதுரையிலேயும் புடவையெல்லாம் நல்லாயிருக்கும் அப்டியே சிவகாசி பக்கம் போனோம்னா பட்டாசு ஃபேமஸு பழனிக்கு போனால் பஞ்சாமிருதம் ஃபேமஸு திருப்பதிக்கு போனால் லட்டு ஃபேமஸு அப்டியே ஒரு டூரு கொடைக்கானல் மாதிரி அப்டியே டூர் மாதிரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு வேணுங்கிறதை அங்கங்கே இருக்கிறது ஃபேமஸான பொருளை வாங்கிகிட்டு வரலாம் அது ஒரு கலாச்சாரம் ஒரு அவ்வளோ அருமையாக இருக்கும் தைப்பூசம் எதாவது தேர்திருவிழா அப்படிங்கிற மாதிரினாலோ சுற்றி பார்த்துட்டு வரலாம்